நம்ம இந்தியாவில இப்போ பார்த்திங்கனா கல்வி முறை வந்து சிறப்பாக தான் இருக்கு இப்போ நம்ம மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது நம்மளோட நாட் நம்மளோட நாட்டில் வந்து கல்வி முறை வந்து ஓகே கரெக்டாக சிறப்பாக தான் போய்ட்டுருக்கு முன்னடிலாம் பார்த்திங்கனா மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்ச பேர் தான் படிச்சிட்டுருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஸோ வீட்டில் யாருமே படிக்காமல் கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறாங்க படிச்சிவிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க சிறப்பாக தான் நடத்திட்டுருக்காங்க இப்போ நீங்கள் நீட் தேர்வு அது மாரி பார்த்தோன்னா மருத்துவ படிப்புக்கு வந்து நீட் தேர்வுங்கிறது எல்லாராலையும் படிக்க முடி எல்லாரும் வந்துவிட்டு அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து படிப்பாங்களா அப்படின்ட்டுன் தெரியாது ஸோ நீட் ப நீட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ டாக்ட்ராக ஆகுறாங்க இப்போ இன்ஜினியருமே அப்படி தான் ஸோ கவுன்சிலிங் மூலியமாக போகற எல்லாருக்குமே இன்ஜினியரிங் சீட்டு மேக்ஸிமம் கிடச்சிருது ஸோ அவங்களும் இன்ஜினியரிங் படிப்பை வந்து ஈஸியாகவே செலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாம இப்போ முன்னாடி மாரி கல்வி கிடையாது இப்போ கல்வி அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எஜிகேஷனல் மினிஸ்ட்ராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இந்தியாவில எப்படி வந்து நம்ம கல்வி வந்து சிறப்பாக கொண்டு போகறது அப்படின்றது தான் இப்போ ரொம்பவே வந்து சிறப்பாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அதை தான் நம்ப சொல்லணும் இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு இப்போ இங்கிலீஷ் மீடியம் எல்லாரோடையுமே நம்ம ஈக்குவலாக இருக்கணும் எல்லா நாட்டோடையும் நம்ம ஈக்குவலாக இருக்கணுங்கறதுனால இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்து நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையே எல்லா ஸ்கூல்லையுமே வந்துவிட்டு இங்கிலீஷ் மீடியமும் ஆரமிச்சிவிட்டாங்க ஸோ கல்வி வந்து சிறப்பாக தான் போயிட்டுருக்கு இதில் குறைகள்னு நம்ப சொல்லுறத்துக்கு எதுவும் இல்லை பட் இப்படியே போனுச்சு அப்படினா இந்தியா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வல்லரசு நாடாக மாறிவிடும் ஏன்னா கல்வியால் மட்டும் தான் ஒரு நாட்டை வந்து நிலை நிறுத்த முடியும் வேறு எதாலையுமே நிறை நிலை நிறுத்த முடியவே முடியாது ஸோ ஒரு ஒரு ஒரு தலைமுறைக்கு கல்வியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படினா அந்த தலைமுறை ஃபுல்லாகவே நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்ன முன்னோர்களோடதுலேந்து இப்போ வரையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்க ஒரே விஷயம் வந்து கல்வி முன்னாடி வந்து வசதி இல்லாமல் இல்லை அவங்களால முடியாது படிக்க வைக்க முடியாமல் இருந்தாங்க இப்போ கவர்மெண்ட் அப்படி கிடையாது யாராக இருந்தாலும் வாங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம் இலவசமாக படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய்ட்டுருக்காங்க